சின்ன வயசில் வந்து விளையாடுவோம் அப்படின்னு பார்த்திங்கனா வந்து ஜோடிப்புறா பல்லாங்குழி தாயக்கட்டை கொக்கோ கபடி வாலிபால் கேரம்போர்ட் நொண்டி கண்ணாமூச்சி ராஜாராணி டிக்டிக் ஒன் டூ த்ரீ பேர் சொல்லி லாக் அண்ட் கீ குண்டு எறிதல் ஓடிப்புடிச்சு ஓட்டப்பந்தயம் பாம்புக்கட்டம் செஸ்ஸு இதெல்லாம் விளை விளையாடுவோம் டிக்டிக் அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து கேட்ச்சராக இருப்பாங்க அவங்க வந்து டிக்டிக் இவங்க விளையாடுறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா யாரவது அப்படின்னு கேட்பாங்க அவங்க வந்து இப்போ வந்து திருடுறதுக்கு போவான் அவங்க திருடுறதுக்கு போகும்போது இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போய் விள அவனை போய் பிடிச்சிட்டு வந்துருவாங்க ஒன் டூ த்ரீ அப்டின்னா ஒன் டூ த்ரீ சொல்லிவிட்டு இங்கிட்டு பின்னாடி திரும்பும்போது யாரும் அசையாமல் அப்படியே இருப்பாங்க அவங்கள வந்து சிரிக்க வச்சு அவங்கள அவுட் ஆக்குறது தான் ஒன் டூ த்ரீ அப்புறோம் வந்து ஓடிப்புடிச்சு அப்படின்னா நம்ப ஒருத்தர் வந்து கேட்ச்சராக இருப்பாங்க அவங்க வந்து ஓடும்போது யாராவது பிடிக்கம்போது அவங்க அவுட் ஆயிட்டாங்கன்னா அவங்கதான் விளையாடுவாங்க அப்புறம் வந்து ஜோடிப்புறா அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து கேட்ச்சராக இருப்பாங்க ரெண்டு ரெண்டு பேராக மொத்தம் ஏ ரெண்ட் ரெண்டு பேராக நாலு பேர் எட்டு பேர் இது மாதிரிலாம் நிறையா பேர் ரெண்டு ரெண்டு பேராகதான் இருப்பாங்க அதில் வந்து ஒத்த ஆள்லாம் விளையாட முடியாது ரெண்டு ரெண்டாகதான் ஜோடி ஜோடியாக தான் விளையாடுவாங்க அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து கேட்ச்சராக இருக்கும்போது போய் பிடிக்க போனாங்கன்னா வந்து ரெண்டு பேரும் ஓடி வந்து ஜோடியாக இருக்கிறது அப்புறம் கண்ணாமூச்சி வந்து ஒருத்தர் வந்து கேட்ச்சராக இருப்பாங்க அவங்க வந்து கண்ணாமூச்சி வந்து இப்போ இரநூறு எண்ண சொன்னால் எண்ணிவிட்டு போய் எங்கேனாலும் ஒளியிறது அவங்கள போய் கண்டுபிடிச்சி வந்து ஐஸ்பால் அப்படின்னு அடிப்பாங்க அப்புறம் வந்து நொண்டி அப்படின்னா இப்போ இத்தனை சென்டிமீட்டருக்கு தான் நிற்கணும் அப்படின்னா இங்கிட்டு வந்து மூணு இங்கிட்டு நாலு பேர் அங்கிட்டு நாலு பேர் அதே மாதிரி இங்கிட்டு வந்து நாலு பேர் டீமாகவும் அங்கிட்டு நாலு பேர் டீமாகவும் ஓடுவோம் நாலு நாலு டீம் வந்து ஒரு ஒரு கலரோ அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி கலரு அப்புறம் பறவைகள் அப்புறம் மரங்கள் நேமு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேம்ஸ்லாம் வச்சு இங்கிட்டு நாலு பேர் பிடிக்கிறதுக்காக நிற்பாங்க அப்புறம் வந்து உள்ளார இத்தனை சென்டிமீட்டருக்குதான் ஓடணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க போய் இவங்க வந்து கூப்பிடுவாங்க உள்ளார இருக்கவங்க கூப்பிடம்போது இவங்க அவங்களுக்கு என்னன்ன பேர் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அவுட் ஆக்குறது தான் நொண்டி